தனியாரை ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் நிறைய பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக வாங்கிறாங்க எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்க யுகேஜிக்கு கவுர்மெண்ட்டு ஸ்கூலில் அப்படி எல்லாம் இல்லை நிறைய இலவசமாக புக்கு தராங்க நிறைய நோட்ஸ் புக்கு யுனிஃபார்மு செருப்பு சூ பேகு கணினி லேப்டாப்பு சைக்கிளு அது இதுன்னு நிறைய தராங்க அதனால் நல்லா படிக்க வைக்கலாம் கவுர்மெண்ட்டு ஸ்கூலில் இன்னுமே நல்லா இம்ப்ரூமெண்ட் தந்தாங்கன்னால் நல்லாயிருக்கும் தனியார் ஸ்கூலில் சேர்த்துன்னா பிள்ளைங்களப் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற மாரிருக்குது வேலைக்கு போகிறவுங்களும் கஷ்டப்பட்டு ஃபீஸ் அதிகமாக இருக்குது கொரோனா டைமெலலாம் அதிகமாக வாங்கிறாங்க அதனால் கவுர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நல்லா இன்னுமே இம்ப்ரூண்ட் பண்ணிணாங்கனா கவுர்மெண்ட்டு ஸ்கூலிலே எல்லா பிள்ளைங்களும் படிப்பாங்க அதிகமாக படிக்க வைக்கணும் பிள்ளைங்கள